பொதுவாக நாங்கள் தேட்டருக்கு போய் படம் பார்த்து பல வருடங்கள் ஆகி விட்டது அதனால தேட்டர்கள் என்னென்ன இருக்குது என்ன திரைப்படங்கள் வருகிறது இப்படி எதுவுமே வந்து சரியாக தெரிவது இல்லை அப்படியே பார்க்க சென்ற லாஸ்ட் படம் சொன்னால் ஒரு ஒரு ப எப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாக இருக்கும் அது வந்து லாஸ்ட்டாக பார்த்த படம் வந்து சந்திரமுகி ஃபஸ்ட் படம் ரஜினி படம் அது தான் நாங்கள் பார்த்த தேட்டரில் பார்த்த கடைசி படம் ம இப்ப அதுக்கப்பறலாம் தேட்டருல வந்து அவ்ளவா போகிறதில்ல அப்படி போனாலும் எங்கே முந்தி மாதிரி குடும்பமாக போய் பார்க்கற மாதிரி படங்கள் வரும் வருவதில்லை முத இல்லைன்னா சண்டை படங்களாக இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து பிள்ளைங்களை குடும்புலு குடும்பங்கள் பிள்ளைகளோட பார்க்கக்கூடிய படங்கள் மாதிரி இப்போது வருகிறதில்லை எல்லாமே பாட்டுகள்ல இருந்து எல்லாமே நாகரிகமற்ற ஒரு படங்கள் தான் இப்ப வந்துக்கிட்டிருக்கு முந்தி நம்ம போய் தேட்டரில் படம் பார்த்தோம்னா ஃபேம்லியாக போய் பார்ப்போம் ஃபேம்லியில எத்தனை ந நபர்கள் இருக்குவுமோ அத்தனை நபர்களும் போய் சேர்ந்து நம்ம குடும்பமாக போய் பார்த்த காலங்கள் உண்டு ஆனால் இப்போ பாத்தோம்னா ரொம்ப ரொம்ப அது குறஞ்சி போச்சு ஃபேம்லியாக போய் படம் பாக்கிறதுன்றது ரொம்ப குறஞ்சி போச்சு அதனால அதை நாங்கள் அதிகமாக செய்யிறதில்லை அதை தவிர்த்து விட்டோம் அப்படி படங்கள் பார்க்கணும்னு எதாவது பிரியப்பட்டால் எப்பையாவது அந்த இப்போ வந்த படங்களை தான் தே எப்படி பார்த்தாலும் டிவியில வந்து ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி டைம்கள்ல டிவியில போடுறாங்க அவ்வளோ தான் சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அதனால அதை பற்றி ரொம்ப பெருசாக தெரியிறதில்லை இப்போ சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப அந்த எதாவது இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு படம் வரும்போது அவங்க ஆசைப்படுவாங்க அதனால அவங்களோடைய ஆசையை நம்ம தடை செய்ய முடியாது இப்போ எங்களை என்னோட பையன்லாம் வாலிப பையனாக இருக்கான் அவன் தேட்டருக்கு போறேன் ஆசைப்படும்போது அவனை நம்ம தடுக்க முடியாது ஓ அப்படித்தான் இன்னிக்கு உள்ள ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துட்டிருக்கு ஸோ குடும்பமாக போய் படம் பார்க்கறதுலாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ற ஒரு சூழ்நிலையாத்தான் இருக்குது இருந்தாலும் ஓகே எதோ ஒரு சூழ்நிலையில நாமளும் போகிற மாதிரி வந்தால் எங்கியாவது செல்லலாம் பொழுதுபோக்குக்கு தேட்டரு மட்டும் தான் இல்லை எங்க வேணாலும் போகலாம் அந்த மாதிரி இருக்குது பிள்ளைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இன்னிக்கு கிடைக்காத ஒரு காலக்கட்டமாக இருக்குது